எனக்கு பொதுவாகவே எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா விருப்பம் ஜாஸ்தி அதனால நான் அதிக பொருட்கள் வாங்குவேன் ஆன்லைனில் ஆன்லைனில் வாங்கறதுமே எனக்கு இஷ்டம் ஸோ நான் வந்துவிட்டு இப்போ ரீசன்ட்டாக ப்ளூடூத் இயர்ஃபோன் அதெலாம் வாங்கிகிட்டு இருந்தேன் இப்போ ரீசன்ட்டாக லாஸ்ட்டாக வாங்கின ப்ராடக்ட் ஹெட்ஃபோன் அந்த ஹெட்ஃஃபோனில் என்ன பிரச்சனை அப்படினா நான் ஆர்டர் போட்டேன் கரெக்டான டெலிவரி டைம்க்கு தான் எனக்கு வந்தது நானும் அந்த ஃபர்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணேன் எனக்கு அதில் எதுவுமே வித்தியாசம் தெரியலை இரண்டாவது நாள் யூஸ் பண்ணும்போதுதான் என்கூட பேசிட்டு இருந்த என்னுடைய நண்பர் சொன்னார் ரொம்ப சின்ன சின்ன சத்தங்கள் எல்லாமே வந்துவிட்டு கேட்குது அப்படினு சொல்லிவிட்டு கேட்டார் நான் இது ஏன் அப்படினு சொல்லிவிட்டு கூகுளில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஃபிஃப்ட்டி ஹெர்ட்ஸை விட கம்மியாக இருக்க சத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றது எனக்கு எனக்கு புரிய வந்தது இதுலேர்ந்து என்ன தெரியுது அப்படினா ரொம்ப கம்மியான சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுறது வந்துவிட்டு அவசியமே கிடையாது ஆனாலும் அது வந்துவிட்டு பண்ணுது அப்படினு சொல்லிவிட்டு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் டால்பியா சுவுண்ட் அப்படினு சொல்லிவிட்டு ஒன்று இருக்காம் ஸோ இது என்ன அப்படினா நமக்கு ஆப்போஸிட்டில் இருக்கவர் வந்துவிட்டு எந்த சைட்டில் நின்று பேசுறார் அப்படின்றத பொறுத்து நம்பளுடைய இயர் ஃபோனுடைய சத்தம் நமக்கு அவங்க பேசறது நமக்கு வந்துவிட்டு கேட்குமாம் அதுப்போல் இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கலான ப்ராப்ளம்ஸ் இருந்தனால் என்னால் இதை கன்டினியூவஸாக யூஸ் பண்ண முடியுமா அப்படினு சொல்லிவிட்டு எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால நான் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிக்கும்போது எனக்கு ரிட்டர்ன் பண்ணா திரும்பவும் எனக்கு சரியான அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்றதும் எனக்கு கேள்விகள் வந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்துவிட்டு ஒரு பதிலை கண்டுப்பிடிச்சிட்டு நான் ஒரு புது இயர்ஃபோன் மாற்றிக்கலாம் அப்படினு சொல்லிவிட்டு நான் டிசைட் பண்ணிஇருக்கேன் ஸோ அவ்வளோதான்